நாம் இப்போ படிச்சு எதிர்காலத்தில் எடுக்கப்போகிற வேலை வந்து ரொம்ப பயனுள்ள வேலையாக இருக்கணும் வேல்யூவான வேலையாக இருந்தால் தான் நம்மளால் அதில் சிறந்து காண சிறந்து செயல்பட முடியும் நம்ம எதிர்ப்ப நம்ம வேலைலிருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு நல்ல வருமானம் ஒரு நல்ல வேலை அந்த வேலையை நம்ம மேலும் அடுத்தக் கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நம்மளோட தெறமை அது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளால் ஒரு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்மளால் அதில் வளர்ச்சி அடைய முடியும் ஒரு வேலையோட பயன்பாடு என்னென்னா நம்ம ஒரு வேலைக்கு போனால்தான் அதிலருந்து சம்பளம் வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம செய்யப்போகிற வேலையில் இருந்து தான் நம்மளோட வாழ்க்கை வந்து தீர்மானிக்கணும் ஒரு நல்ல வேலை எடுத்து நல்ல வருமானம் வந்தால்தான் எல்லாமே வெற்றியடைய முடியும் அதனால நம்ம எடுக்கப்போகிற வேலை தான் நமக்கு ரொம்ப எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வேலைலேருந்து நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு நல்ல வருமானம் அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்